ஹலோ ஊபர் காரு காருங்களா ஆமாங்கண்ணா நான் முன்னாடி வந்து கோயமுத்தூர் வரைக்கும் உங்கள் காரில் போயிருந்தேன் உங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் தான் நான் கார் புக் பண்ணி போனேன் அது ரொம்ப நல்லாயிருந்துச்சு ஆமாங்கண்ணா அதே காரு தான் அந்த காரு ட்ரைவர் அந்த டிரைவரும் அந்த காரும் எனக்கு மறுபடியும் புக் பண்ணி நான் ஈரோடு வரைக்கும் போகணும்ணா ஓகேங்கண்ணா அண்ணா எனக்கு அதே ட்ரைவர் அதே காரு வேணும்ண்ணா அந்த டைமுக்குள்ளே எனக்கு போயாகணும்ணா ஒரு டெ லெவன் ஓ க்ளாக்லாம் அங்கே ரீச் ஆகிடணும் அந்தமாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகேங்கண்ணா அதே ட்ரைவரு அதே காருதான்ணா அது வந்து ரொம்ப நல்லாயிருந்துச்சு டக்குன்னு டைமுக்கு போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டாரு வேறு எந்த பிரச்சனையும் பண்ணலை எனக்கு டைமிங்கும் ரொம்ப முக்கியம் அதுக்குதான் பார்க்குறேன் ஆமாங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா தேங்க்யூங்கண்ணா